எங்கள் மேரேஜ் வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் அவங்கள வந்து பொண்ணு பார்க்குற அன்றைக்கிதான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் அப்புறம் வந்து மேரேஜ் ரெண்டு ரெண்டு எல்லாமே வந்து ஒரு ஒரு மாதத்துலையே முடிஞ்சிடுச்சு ஒரு பூ வைச்சு ரெண்டு நாளில் பொண்ணு பார்த்த ரெண்டு நாளில் பூ வைச்சாங்க பூ வச்சு ரெண்டு நாள் ஒரு மாதத்துலையே கல்யாணம் ஆகிடுச்சுன்டு ரெண்டு மாதத்துலையே இப்போ தம்பி கன்சீவ் ஆகிட்டான் அதனால் நான் வந்து எம்ஏ முடிச்சுருக்கேன் எம்ஏ முடிச்சுட்டு பிஎட் போட்டேன் பின்னாடியே இவங்களும் பொண்ணு பார்க்க வந்துட்டாங்க அதனால் பிஏ வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு அ அதுக்குள்ளே கன்சீவாக அதுக்குள்ளே கன்சீவும் ஆகிட்டேன் ஸோ வந்து பிஏ வந்து அப்படியே விட வேண்டியதாக ஆகிடுச்சு சரி தம்பி கொஞ்சம் ஸ்கூலுக்கு போனோன்னே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட வேண்டியதாக ஆகிடுச்சு நல்ல டைப் தான் அவங்களும் வேறு தம்பி வந்து ஆமாம் பிரக்னன்சிலெலாம் இருந்தது ரொம்ப கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் ச இது பண்ணிதான் வந்தது தம்பிக்கு இப்போ ரெண்டு வயது ஆகிடுச்சு நல்லா தான் பார்த்துக்கிறாங்க ஒன்றும் பிரச்சின இல்லை